என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில கருத்துக்களை உங்கள் கூட நான் பரிமாறிக்கிறேன் இப்போது என்னுடைய வயது முப்பத்து எட்டு சிறிய வயதிலிருந்து படிச்சு நல்ல அரசாங்க வேலைக்கு போகணுன்றது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு ஆனால் எனக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அமையாமல் போய் விட்டது சிறு வயதில் நான் தொடக்க பள்ளியில்தான் பயின்றேன் நல்ல ஒரு மகிழ்ச்சியான காலமாக சென்றது அதற்கு பிறகு குடும்ப சூழ்நிலையின் காரணமாக படிப்பு ஓரளவுக்குதான் என் மனதில் நின்றது குறைந்தது போக்குவரத்து ஊழியராக செல்ல வேண்டும் என்பது கூட என்னுடைய கடைசி ஆசையாக இருந்தது அதுவும் சில காரணத்தினால் போக முடியாமல் போய் விட்டது அதற்கு பிறகுதான் கிணற்று வேலை ஓட்டுநர் பணி என நிறைய என் வாழ்க்கையில் பயணத்தை தொடங்கினேன் அதற்கு பிறகு வெவ்வேறு மாவட்டம் வெவ்வேறு மாநிலத்திலும் சென்று கூலி வேலைக்கும் சென்றேன் போதுமான வருமானம் இல்லை வருமானம் இருந்தாலும் குடும்பத்தை வந்து இயக்கக்கூடிய அளவுக்கு பணம் இருப்பு வைக்க முடியவில்லை குறைவான கூலி அதிகமான நேரம் இப்படி வாழ்க்கையில் பல்வேறு விதமான சூழ்நிலைகளை கடந்து தட்டு தடுமாறி சிறிது பணத்தை சேமித்து வைத்து பிறகு திருமணம் செய்து கொண்டு குழந்தைகளையும் படித்து வைத்து கொண்டிருக்கிறேன் நான் பட்ட கஷ்டங்களை போல் என் குழந்தைகளை துயரத்தில் ஆழ்த்திவிட கூடாது என்பது என்னுடைய விருப்பம் கண்டிப்பாக நல்ல நிலைக்கு என் மாணவர்களை கொண்டு செல்வேன் படிப்பு என்பது வாழ்க்கையில் மிக முக்கியமானது அதை இப்போது தான் நான் நிறைய என்னுடய வாழ்க்கையில் புரிந்து கொண்டேன் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் நல்ல நிலைக்கு செல்ல வேண்டுமானால் படிப்பு என்பது மிக மிக முக்கியமானது ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் கண்டிப்பாக கல்வியறிவு மிக மிக முக்கியம் என்பதை நான் தெரிந்து வைத்து கொண்டிருந்தேன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இனி வரும் காலங்களில் படிப்பின் அவசியத்தை உணர்த்து இருக்கக்கூடிய சமுதாயத்தை மேன் மேலும் வளர்ச்சியடைய கண்டிப்பாக என்னுடைய கருத்துக்களை பரிமாறி கொண்டிருப்பேன் சிறிய வயது வாழ்க்கை மிக மிக மகிழ்ச்சியான வாழ்க்கை இது கண்டிப்பாக அனைவருக்கும் இது பொருந்தும் ஆனால் அதனுடய வாழ்க்கையை நல்ல முறையில் அமைந்தால் தான் அதுவும் சிறப்பாக இருக்கும் நிறைய பயணங்கள் நிறைய துன்பங்கள் ஒவ்வொருவரிடம் இருந்து ஒவ்வொரு விதமான கருத்துக்களை தெரிந்து கொள்வது மிக மிக முக்கியமானது கண்டிப்பாக சில அவமானங்களை நாம் பன் பார்த்திருக்குறோம் அது எல்லாமே நமக்கு வாழ்க்கையில் வந்து முன்னேறுவதற்கான வழிகளே தவிர நமக்கு தடை என்பது இல்லை நிறைய தடைகளை நாம் வந்து வாழ்க்கையில் தெரிந்து கொண்டால்தான் நாம் மேலும் மேலும் நல்ல வளர்ச்சி நிலையை சென்றடைய முடியும் அப்படி பார்க்கும் போது நம்முடைய வாழ்க்கையினுடைய காலத்தை கண்டிப்பாக நாம் நினைத்து பார்க்க வேண்டும் ஒவ்வொருவருடைய கல்வியாளர்களுடைய நிலையை நாம் பார்க்க வேண்டும் அந்த கல்வியாளர்களுடைய நிலையெல்லாம் பார்த்தால் அவர்கள் சிறிய சிறிய வயதில் தொழிலாளியாகவும் கூலி வேலை செய்கிறவர்களாகவும் தையல் வேலை செய்கிறவர்களாகவும்தான் இருந்திருக்கிறார்களே தவிர எடுத்ததுமே அவர்கள் மிக பெரிய அளவுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை இருந்தாலும் அவர்களுடைய விடா முயற்சி என்பதுதான் இவ்வளவும் காரணமே இது போன்று நம் வாழ்க்கையில் என்ன நாம் நினைக்கிறோமோ அதை உருவாக வேண்டுமென்றால் அதற்கு தடையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் கண்டிப்பாக கடந்து செல்ல தான் வேண்டும் எப்படி வந்து ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்பதை நாம்தான் முடிவு செய்ய வேண்டும் நல்ல மனிதர்களுடன் ஒப்பிட்டு பார்த்து அதை பின்பற்ற வேண்டும் நாம் நம்ம சமுதாயத்துக்கு நாம் அப்போதுதான் நாம் ஒரு சிறந்த மனிதனாக வாழ முடியும்

இப்படி இருக்கு என்ற நிலையில் இனிமேல் வாழ்க்கை என்றால் இப்படிதான் என்பதை நாம் அறிந்து கொள்வோம் மேலும் நல்ல ஒரு சிந்தனைகள் நம்முடைய வாழ்க்கையில் குறுக்கீடு இருக்கும் அதனுடைய சிந்தனைகளை வந்து தெள்ளத் தெளிவாக அலசி ஆராய்ந்து அதற்கு ஏற்றாற் போல் சமுதாயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நாம வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படி இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து மற்ற நேரங்களில் பாத்தால் சில நேரங்களில் சில சுமார் பதினைந்து வயதிலிருந்து இருபத்தைந்து வயது இருப்பதனால் உணவுக்கு கூட மிக கடினமான நிலையை நாம் அனுபவித்திருக்கிறோம் நன்றாக சாப்பிட்டு விட்டு நன்றாக வாழ்க்கையை வாழ வேண்டுமெனில் சில குடும்ப சூழ்நிலைங்களினாலும் நம்முடைய வாழ்க்கையை நம் இழந்து தவித்து கொண்டிருக்கிறோம் என்பது உண்மையான விஷயம் இதையெல்லாம் நாம் சரி செய்து வாழ வேண்டும் நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் கண்டிப்பாக ம் அடுத்ததாக சொல்ல வேண்டுமென்றால் சமுதாய மக்களுக்கு என்ன சொல்ல வேண்டுமென்றால் அனைத்து நம்முடைய வருங்கால சந்ததியினரை வந்து நன்றாக கல்வியறிவை புகட்டி அவர்களை மென்மேலும் வளர்ச்சியடைய செய்ய நம்ம எதாவது பாடுபட வேண்டும் இப்படியெல்லாம் இருந்தால்தான் நம்ம வாழ்க்கையை வந்து சரிப்படுத்த முடியும் நாமும் நன்றாக இருக்க முடியும் நம்முடைய சமுதாயம் நன்றாக இருக்கும் மேலும் பார்த்தோமானால் ஒரு சில சில அவமானங்களை நாம் கண்டிப்பாக கடந்துதான் ஆக வேண்டும் அது கடந்து ஆகவில்லையென்றால் அது நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கோணத்தில் சென்று மிக அதிகமான பாதிப்பினை ஏற்படுத்திவிடும் அதனால அதெலாம் நம்ம கண்டிப்பாக சிறு சிறு துன்பங்களை அவமானங்களை கடந்துதான் ஆக வேண்டும் அப்போதான் அப்போதுதான் நமக்கு அந்த பக்குவங்களை அடைய முடியும் என்பது என்னுடைய கருத்து மற்றபடி வாழ்க்கையில் வேறென்ன நமக்கு தேவை என்பதை நாம் அறிந்து அதற்கு ஏற்றாற் போல் நாம் செயல்பட வேண்டும் கண்டிப்பாக மேலும் காலங்கள் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மிக சொர்ப்பமாக அமைந்து கொண்டிருக்கிறது

நிறைய இடர்பாடுகளை இப்பொழுது நாம் சந்திக்க வேண்டியிருக்க கூடிய காலத்தில் இருக்கிறோம் இதெல்லாம் கடந்துதான் நாம் ஆக வேண்டும் அப்போது இருந்த வாழ்க்கை நிலைகள் வேறு இப்போது இருக்கக்கூடிய வாழ்க்கை நிலைகள் என்பது வேறு இப்போது என்னுடைய வாழ்க்கை நிலைகள் எல்லாம் தகவல் தொழில்நுட்பத்தை சார்ந்தே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் உழைக்கின்ற நேரங்களை தவிர மற்ற நேரங்களில் ஓய்வெடுக்கணும் ஆனால் இப்போது இருக்கக்கூடிய காலங்களில் உழைப்பதே மிக பெரிய அரிதாகிவிட்டது ஓய்வுதான் அதிகமாக இருக்கிறது மனிதர்களுக்கு உழைப்பு என்பது காணாமல் போய் விட்டது எளிமையாக இருக்க வேண்டும் உழைக்காமல் இருக்க வேண்டும் ஆனாலும் பணம் சம்பாதிக்க வேண்டுமென்ற நிலைமையில் வாழ்ந்து போய் கொண்டிருக்கிறார்கள் இது முற்றிலும் தவறானது இதெல்லாம் சரிப்படுத்தி நாம் வாழ்க்கையில் வாழ வேண்டும் கண்டிப்பாக